நிச்சயமாக நான் சார்ந்திருக்கின்ற இந்து மதத்தில் சமூகசேவை பற்றி நிறைய நம் முன்னோர்கள் எடுத்துக்கூறி இருக்கிறார்கள் அவற்றை எல்லாம் இப்பொழுது உங்களிடத்திலே நான் பகிர்ந்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்திலே நான் சார்ந்திருக்கின்ற இந்து மதத்தில் ஒழுக்கம் நீதிநெறிமுறைகள் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு வாழ்க்கைமுறை இப்படி பல எண்ணற்ற தகவல்களை எடுத்து கூறினாலும் சமூகசேவை பற்றிய சிந்தனை பல வியக்கத்தக்க வகையிலே நான் சார்ந்திருக்கின்ற மதத்திலே குறிப்பிட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அவற்றில் நல்லொழுக்கம் நற்பண்புகள் வழிகாட்டு நெறிமுறைகள் போன்றவையெல்லாம் அடங்கும் இந்த நீதிநெறி ஒழுக்கங்களை நான் சிறு வயதில் நீதிநெறி கதைகள் மூலம் படித்து வந்துள்ளேன் அப்படி நான் படித்து வந்த கதைகளிலே எல்லாமே என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால் ஒழுக்கம் நேர்மை நாணயம் இந்தமாரிலாம் பொய்த்து உள்ளார்கள் இப்படிப்பட்ட இந்த வேலைகளை இந்த சமூதாயத்தில்

வாழக்கூடிய சமூக சூழ்நிலைக்கி ஏற்றாற்போல் பிறருக்கு உதவி செய்தல் பிலறருக்கு வேண்டிய தேவைகளை நம்மால் முயன்றவரை பூர்த்தி செய்தல் உடல் வலிமையற்றவர்கள் உடல் வலு இழந்து மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் காப்பகத்திலே இருக்கின்றார்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தன்னுடைய உடல் உறுப்புகளை இழந்து வாழ்க்கையிலே தவிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒனு ஒருங்கிணைந்து நுக ஒரு அமைப்பு லைன்ஸ் க்ளப் நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற எண்ணற்ற அமைப்புகளின் மூலமாக தொடர்ந்து சமூக சேவை செய்து அந்த உடல் உறுப்புகளை இழந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய அந்த மாமனிதர்களையெல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தல் அதேபோல சமூதாயத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பாக நான் சார்ந்திருக்கின்ற இந்த அமைப்புகளின் மூலமாக பல உறுதியான உதவிகளை செய்து வருகிறோம் இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு நான் சிறு வயதில் பயின்று வந்த நீதிநெறி கதைகள் என் சமயம் சார்ந்த மதத்திலே குறிப்பிட்டுள்ள ஒழுக்கம் முதலிய அடிப்படை கடமைகளை பின்பற்றுவதால் சமூகம் சார்ந்த தேவைகளை என்னால் இப்பொழுது செய்ய முயலுகிறது ஆகவே நான் சார்ந்திருக்கின்ற மதம் நிச்சயமாக என்னை திருப்திப்படுத்தவும் செய்கிறது அதனால் சமூக சேவை செய்வதற்கான ஒரு தூண்டுதலை உருவாக்கி இன்று சமூக சேவை செய்வதற்கு என்னை ஈடுப்படுத்தி இதற்கு பின்னால் என்னை சார்ந்திருக்கின்ற மற்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நான் செய்யக்கூடிய இந்த பணிகளை அவர்கள் செய்யவேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு இதை எல்லாம் செய்து கொடுத்து நானும் ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்புகிறேன் எனவே நான் சார்ந்திருக்கின்ற மதமானது நிச்சயமாக சமூகசேவை பங்களிப்பிலே ஈடுபட்டு இருக்கின்ற என்னை நிச்சயமாக என்னுடைய மதமானது எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது எனவே எனது சமூகசேவைகள் தொடரவேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்